ரீசெண்ட்டாக நான் வந்து ஒரு ஆன்லைன் வலைத்தளத்தில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து ஒரு வீட்டு உபயோகப் பொருள் அந்த பொருள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஸோ நல்ல ஒரு ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு அது வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் ஃப்ரிட்ஜு டபுள் டோர் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜு எனக்கு வந்து ஆன்லைனில் காட்டின ஒரு கலர் வந்து டெலிவரி பண்ணும்போது அதே கலர் வர்லை அதேமாதிரி ஆடர் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஸன்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஸ்டலேஸன் வந்து ஃப்ரீயாக கம்பெனி சார்பாக வந்து பண்ணிக் கொடுப்பாங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க நான் ஆடர் பண்ணிண கம்பெனி வந்து சாம்சங் ஸோ நான் வந்து கம்பெனிலேருந்து ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டிருந்தேன் ஆனால் பொருள் மட்டும் வந்து டெலிவர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அமேசான்லிருந்து அதுக்கப்புறமா நான் வந்து சாம்சங்க்கு கால் பண்ணி அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து ஒன்று இல்லைனா ரெண்டு நாளுக்குள்ளே அவங்க கம்பெனிலேருந்து ஆளுங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்குக்கு நம்ப எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து ஆளுங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிக் கொடுத்துட்டு சர்வீஸ் சார்ஜு வந்து போறதுக்கான பெட்ரோல் அலவன்ஸ் கன்வீனியன்ஸ்லாம் வந்து கேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கிட்ட கேட்டாங்க நான் வந்து அந்த ஆப்பில் போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஸன்ஸெலாம் எடுத்து படித்து காட்டினேன் அதேமாதிரி அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் பர்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னால் நாம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண வேண்டாம் எல்லா செலவையும் கம்பெனி பார்த்துக்கும் இஸ்டலேஸன் சார்ஜஸ்லாம் வந்து மொத்தமாக ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று வந்திருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா காசு காசும் கேட்டிருந்தாரு அதேமாதிரி வந்து வந்து போகிறதுக்கான பெட்ரோல் செலவு வந்து எங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த கம்பெனியோடய ஆப்பில் போட்டிருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று வேறு மாதிரி இருக்குது வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்க சொல்கிற இது வேறு மாதிரி இருக்குது ஸோ மொத்தமாக வந்து நான் கம்ப்ளீட்டாகவே வந்து டிஸப்பாயிண்ட்மெண்ட் ஆயிட்டேன் ப்ராடக்ட்டும் சரியில்லை நான் ஆர்டர் பண்ணிண கலர் வேறு ஆனால் எனக்கு டெலிவரி பண்ணிண ப்ராடக்ட்டோடய கலர் வேறு